நாங்கள் எங்களுதெல்லாம் மேட்டாங்காடு எங்களுதெல்லாம் மேட்டாங்காடுதாங்க வானம் பார்த்த பூமிதான் மழை அந்த அந்த பருவத்துக்கு பெய்கிறத பார்த்துதான் நாங்கள் விவசாயம் செய்வோங்க அப்படி பார்த்தோனா வைகாசி பட்டம் வந்து கல்ல நில கடலை போடுவோங்க நில கடலை போட்டோம்னால் அப்புறம் அந்த டைமுக்கு அது எப்படியோ வைகாசியில் போட்டோம்னால் புரட்டாசி ஐப்பசியில் அது அறுவட செஞ்சுக்கலாங்க மழை இல்லாமல் இருந்துவிட்டா அந்த டைம் இருந்ததுனால் கடல கொடி எல்லாம் போர் எடுத்து தைக்கிறதுக்கு கடலக்கா பொடி கடலக்கா பருப் பருப்பு காய வச்சு எடுத்து வைக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க கடலபருப்புக்கு அப்படிங்க அப்புறம் அதே மாதிரி இந்த ஆடி மாதம் அந்த மாதிரி பண்ணிணா ப பருத்தி அந்த டைமுக்கு பருத்தியும் அதே மாதிரிதாங்க பருத்தி மா இப்படி ஐப்பசியில் போட்டோம்னால் இந்த மாசி பங்குனியில் வந்து வர மாதிரி வருதுன்னு வச்சுக்குங்களேன் அந்த பனி காலத்தில் பருத்தி நல்லா பனி காலத்தில் வருங்க அப்புறம் கடலப்பருப்பு இந்த மாதிரி கடலப்பருப்பு போடுவோம் அப்புறம் நெல் விதைக்கிறது காய்களெலாம் மழை பெஞ்சாதான் அந்த காட் இந் மழை பெய்கிற டைம் நான் அந்த அடை மழையெலாம் பிடிச்சிதுன்னா அந்த டைம் வந்து காய் செடியெலாம் பார்த்து போடுவோங்க ஏன்னால் அந்த தண்ணி வளம் அப்போதான் அதிகமாக இருக்குங்க செடி நடுறதோ ஒரு தக்காளி செடியோ ஒரு வெண்டை செடியோ ஏதோ போட்டால் அது பாட்டுக்கு வளந்து இருக்குங்க அப்புறம் மேட்டாங்காட்டில் வந்து ஒரு சமயம் வெல்ல விளைச்ச சரி இல்லைனா உளுந்து பருப்பு கூட விதைச்சா அது கூட அந்த அந்த தருணத்துக்கு ஒரு எங்களுக்கு ஒரு ஹெல்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உளுந்து பருப்பெலாம் வைச்சா நல்லா வரும் நல்லா இருக்கும் உளுந்து பருப்பு உளுந்து செடியெலாம் போட்டு விட்டோம்னா வருங்க பச்சை பயிறு கொள்ளு இதெல்லாம் விதைச்சி விடுவோங்க மேட்டாங்காட்டில்